இப்போ இருக்கற சூழ்நிலையில் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட்டாகணும் அப்படினா ஒன்னு யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இது வழியா தான் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட்டாயிட்டிருக்கு எந்த நியூஸ்ஸாக இருந்தாலுமே கரெக்ட்டான டைமில் டக்கு டக்குனு உடனுக்குடனேயே மக்களை போய் ஈஸியா ரீச்சாகிடுது அதும் ஃபேஸ்புக்கில் போடறது இன்ஸ்ட்டாகிராமில் போடறதெல்லாம் அடுத்த செகண்ட் பார்த்துறாங்க அதை பார்க்குற வியூ வியூர் வியூவ்ஸே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வந்து விளம்பரம் வந்து மொதல் மாதிரி நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறது பேனர் வைக்கிறது அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆகும் இப்போ நோட்டீஸ் அடிச்சு அத ஒட்டி இப்போ ந ஒரு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை வந்து ப்ரஸ்ஸுக்கு சொல்லி அவங்க நோட்டீஸு அடிச்சு அந்த நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டி ரெண்டு மூணு நாள் ஆகிடும் அந்த நியூஸ் வெளிய வந்து அதனுடைய தாக்கம் மக்களை பாதிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் ஆனால் இப்போ அப்படிலாம் அப்படி கிடையாது இப்போ ஏதாகயிருந்தாலுமே உடனுக்குடனேயே இப்போ ஒரு நியூஸ் வருது அப்படினா அடுத்த ஆஃப் அன் ஹவரில் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடுது அந்த நியூஸ் உடனே மக்களை ரொம்ப பாதிச்சிடுது உடனே மக்களுக்கான அந்த தாக்கத்தை வந்து மக்கள்கிட்ட நிறையவே எதிர்பார்க்குறோம் ரொம்ப ஆக்கபூர்வமான ஒன்று எவ்வளவு ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அது யூடியூப்ல போடறதெல்லாம் அளவே இல்லாமல் இருக்குது யூடியூப்லெல்லாம் டக்கு டக்குனு உடனுக்குடனேயே வந்துடும் அதனால் இப்போ இந்த சூழ்நிலையில இது சீக்கரமாக ஒரு நியூஸ் போய் மக்களை போய் சேருது அப்படினா யூடியூப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்ட்டாகிராமு இந்த மாதிரி வந்து இணையங்களில் இருக்கறதுனால சீக்கரமாக போய் சேந்துடுது

ஏதாவது ஒரு விளம்பரத்தை பற்றி பேசுறதுனால் அது எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் என்னால் அது எப்படி பேசுறதுன்னு தெரியலை சாரி